ஹலோ சார் சார் இப்போது கோயமுத்தூர் வரைக்கும் நாங்கள் போயிட்டு போகணும் இப்போது வண்டி வேணும் வண்டி இப்போது கிடைக்குங்களா ஓ அப்படிங்களா இல்லை சார் இப்போது எங்களுக்கும் வந்து இப்போது வேணும் நாங்கள் வந்து இப்போது கிளம்பினோம்னா தான் சரியாக இருக்கும் அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்து வர முடியும் ஓஹோ முடியாதுங்களா சரிங்க சரி நான் பார்த்துக்கிறேன் சார் ஓகே சார் ஓகே ஓகே ஹலோ சார் டிராவல்ஸுங்களா சார் இப்போது எங்களுக்கு வண்டி ஒன்று தேவைப்படுது இப்போது நீங்கள் ஒ கொ அனுப்ப முடியுங்களா அப்படிங்களா இல்லை இல்லை எங்களுக்கு டைம் ஆகிருங்களே முடியாதுங்க சரி அப்பறம் நான் கூப்பிடுறேன் சார் கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போது எங்களுக்கு வண்டி ஒன்று தேவைப்படுது இப்போது வண்டி டிராவல்ஸ் ஒன்று வேணும் இப்போது கொஞ்சம் அனுப்ப முடியுங்களா அப்படிங்களா சரி இல்லை அந்த டைம் செட் ஆகாதுங்க சார் இல்லை இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் சார் இப்போது வண்டி வேணும் இப்போது அனுப்ப முடியுங்களா சரிங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வந்தால் போயிடலாம் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் பண்ணிவிடுறோம் சார் பண்ணி கொடுத்துறோம் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம் அதெலாம் பார்த்துக்கிறோம் ஓகே சார் ஓகே தேங்க்ஸ்